சார் டாக்டர் செந்தில்குமாரா சார் என்னோட குழந்தைக்கு த்ரீ இயர்ஸ் ஆகுது இப்போ கொஞ்சம் நாளாக வந்து ரொம்ப கோல்டாக இருக்கு ஆமாம் இப்போ ரீசெண்ட்டாக கூட வேக்சின் போட்டு வந்தோம் அதனால் ஜுரோம் அடிக்குது ஆமாம் ஓகே சார் ஓகே சார் ஓகே

ஓகே சார் இல்லை சார் இல்லை சார் அந்த மாதிரி எந்த பிராப்ளமும் இல்லை

ஓகே சார் ஓகே ஆக்டிவ்வாக தான் சார் இருக்காங்க கோல்டு தான் அடிக்கடி கோல்டு பிடிச்சிக்குது

கவர்மெண்ட்ல தான் சார் போட்டுட்டுருக்கேன் ஓகே சார் ஓ ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் அந்த ஓகே சார் இல்லை ஏன் எதனால் கோல்டு அடிக்கடி வருது

ஓகே சார் இல்லை சார் அதான் கோல்டு வந்து அடிக்கடி அடிக்கடி மற்ற குழந்தைங்களைவிடலாம் அடிக்கடி பிடிச்சு கோல்டு வந்துவிடுது ஸோ அதுதான் ஓகே மூக்கு அடைச்சிக்குது அப்போ என்ன பண்ணனும் ஓகே சார் அப்போ அந்த டைம் சாப்பிட மாட்டேங்குது

ஓகே சார் ஓகே தேங்க் யூ சார்